ஹலோ மீன்கடையாக்கா எனக்கு இந்த வஞ்சிரம் மீன் சீர் மீன் கிங்ஃபிஷர் மீன் இது மூணும் ஒவ்வொரு கிலோ வேணும் சீர் மீன் வேணும் அது மாதிரி கிங் கிங்ஃபிஷர் மீன் வேணும் சரி எனக்கு வெட்டி தருவீங்களா சரி எனக்கு வஞ்சிரம் மீன் மட்டும் ஒரு கிலோ தாங்க நேரில் வாரேன் எனக்கு ஒரு கிலோ மீன் மட்டும் தாங்க வஞ்சிரம் மீன் மட்டும் ஆ ஒரு கிலோ போதும் நான் வரவா எப்படி ஆ சரி ஆ வேறு என்ன மீன் இருக்குது சால மீனா சாலயா அது எனக்கு வந்து தலையும் அந்த சைடுலேயும் வெட்டி தாங்க கால் கிலோ அறுபது ரூபாயா ஒரு அரை கிலோ தாங்க அது வந்து தலையை வெட்டிட்டு சைடுலேயும் வெட்டி தாங்க சரியா இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் டென் மினிட்ஸ் நண்டு இறால் இருக்கா ஆ சரி நண்டு இறால் இருக்கா அது எவ்வளோ ஒரு கிலோ எனக்கு பெரிய இறால் தான் வேணும் ஒரு கிலோ வேணும்

ஆ எனக்கு தொலி எடுத்தே தந்துடுங்க நண்டு எவ்வளோ ஆ அதுல ஒரு கிலோ போடுங்கள் சரி நானா நாளைக்கு வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிறேன் என்ன ஆ சரி